ஹலோ

சார் ஹோ ஆ வணக்கம் சார் ஹோட்டல் ஆரிய பவனுங்களா சார் சார் நான் இங்கே சோலையூர்லந்து பேசுகிறேன் நம்ம ஹோட்டலில் நண்டு ஃபிரை கிடைக்குங்களா சார் ரைஸ்ஸு இது பெப்பர் ரசம் சார் இப்போ எந்த டைமில் அவைலபுளுங்க சார் இது அப்படிங்ளா சரிங் சார் சரிங் சார் நாங்கள் ஒரு எங்கள் ரிலேட்டிவ்ஸோட ஒரு பத்து பேர் வர்லாண்ட்டு இருக்கோம் கம்மிங் சண்டே கம்மிங் சண்டே ஒரு மதியம் லன்ச்க்கு வர முடியுங்களா சார் லன்ச் டைம்க்கு சரிங் சார் சார் இது கா என்ன காஸ்ட் வருதுங்க சார் இது நண்டு ஃபிரை வந்து அப்படிங்ளா சரி சார் வேறு என்னென்ன ஐட்டம்ஸ் சார் ஸ்பெஷல் ஐட்டம்ஸ் எதாவது கிடைக்குதுங்ளா

ம் சரிங் சார் சரிங் சார் ம் ஓகே ஓகே சார் வேறு ஆ வேறு நான்வெஜ் ஐட்டம்ஸில் அந்த மட்டன் ஐட்டம்ஸில் எதாவது கிடைக்குதுங்ளா ம் ம் ம் சரிங் சார் சரிங் சார் ஆ சரிங் சார் சரிங் சார் அப்படின்னா நாங்கள் ஒரு சண்டே ஒரு ஒரு ஒன் ஓ கிளாக் அப்படி வந்து சேர்ற மாதிரி வரோம் சார் வர்றதுக்கு முன்னாடி நான் ஒரு இன்டிமேட் பண்ணுறேன் ஆ ஒரு பத்து பேருக்கு ஆவற மாதிரி தேவைப்படும் ம் ம் ஓ ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் ஆ சார் சார் இது ஆ ஆ ம் ஓகே ஓகே

ம் சரிங்க சார் சரிங்க சார் ம் ம் ம் சரிங்க சார் சரி ஓகே சார் ஓகே சார் ம் ம் சரிங்க ஓகே சார் ஓகே சார் சார் நான் வர்றதுக்கு முன்னாடி கால் பண்ணுன்னா இதே நம்பருக்கு கால் பண்ணலாங்ளா ஆ சரிங்க சார் சரிங்க சார் ஓகே சார் ஓகே சார் கண்டிப்பாக சார் கால் பண்ணுறேன் சார் ம் தேங்கி யூ